ஆ ஹலோ ஓகே என்ன அக்கேஷன் மேம் ஆ என்ன இது என்ன பர்பஸ்க்காக வளையல் வாங்க வந்திருக்கீங்க பா

ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி பேங்குள்ஸ் வேணும் உங்கள் பேங்குள் சைஸ் நான் தெரிஞ்சுக்கலாமா லைக் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி டூ பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி என்ன சைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் வராது டூ பாயிண்ட் ஃபோர் இல்லைன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி தான் வரும் ஆ ஓகே ஆ ஓகே அதாவது இப்போது வந்து உங்களுக்கு வந்து அப்போது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு ப்ளேட்டட் வித்து ஸ்டோன்ஸ் பேங்குள்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் நீங் ம் ஓகே அந்த அதுக் ஆ ஓகே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமெரிக்கன் டைமண்ட்ஸ் ஸ்டோன்ஸ் இருந்தால் ஓகேவா ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு பேங்குள்ஸ் இருந்தால் ஓகேவா அதுதான் ஏடி ஸ்டோன்ஸ் நார்மலாக ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் பேங்குளில் இருக்கற ஸ்டோன்ஸை விட இந்த ஏடி ஸ்டோன் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருக்கும் ப்ளஸ் வந்து லாங் லாஸ்டிங்கா வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து ஏடி ஸ்டோன் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகம் தான் பட் ஆனால் வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ம் ஓகே ஓகே உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக நான் காமிக்கிறேன் தென் உங்களுக்கு செயின் அந்த மாதிரி ஏதாவது வேணுமா செயின் நெக்லஸ் சோக்கர் செட் ஆ கண்டிப்பாக எல்லாமே இருக்குது ஃபுல்லா ப்ரைடல் செட்டும் இருக்குது நார்மலான சோக்கர் செட் அதுக்கப்புறம் நெக்லஸ் செட் ஹாரம் செயின் எல்லாமே இருக்குது ம் ஓகே உங்களுக்கு நார்மலாக செயின்லையுமே வந்து உங்களுக்கு ஆன்ட்டிக் பீஸ் வேணுமா இல்லன்னா ஃபேன்ஸி செயினாக இருந்தாலும் ஓகேவா என்ன மாதிரி ஆ ஓகே நா ஓகே ம் ஓகே மேக்கப் செட்டுமே சேர்ந்து வேணும் அப்பிடிதானே ஓகே புல் ஃப்ரைடல் மேக்கப் செட் மாதிரி வேணுமா இல்லைனா நார்மல் டச்சப் மேக்கப்க்கு யூஸ் பண்ண லைக் காஜல் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி மட்டும் போதுமா ஐ பவுண்டேஷன் எல்லாமே வேணும் அப்பிடிதானே ஆ ஓகே ப்ராண்டட் ஐட்டம்ஸ்லயே தரோம் இங்கே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராண்டட் மட்டும்தான் நம் ஷாப்பில் அவைளபுல் இருக்குது ஸோ அதைப் பற்றி நீங்கள் ஒர்ரி பண்ண வேணாம் நெக்ஸ்ட்டு இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்களா ஓகே ஜிமிக்கி மாடல்ஸ் இருக்குது ஜும்காஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மேட்சிங்காக வந்து ஃபுல் செட்டில் வந்து சில செட்லெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மல் வளையல் அதுக்கப்புறம் செயின் ஹாரம் இது எல்லாமே செட்டாகவே வரும் எல்லாமே மாடல் எல்லாமே ஒன்றா வரும் செட்டாகவே வரும் உங்களுக்கு ம் ஓகே நீங்கள் வந்து மாடல்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் மாடல்ஸ் பாருங்கள் மாடல்ஸ் ம் மாடல்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணுங்க நாங்கள் அதே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம் ஓகேவா ஆ டோர் டெலிவரியும் அவைளபுல் இருக்குது ஃப்ரீயாகவே டோர் டெலிவரி பண்ணுறோம் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிணா ஃப்ரீயாகவே டோர் டெலிவரி பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஆ ஆ ஓகே கண்டிப்பாக ஆ ஓகே நீங்கள் வந்து மாடல்ஸ் பார்த்து இது பண்ணுங்க மாடல்ஸ் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து சொல்லுங்க நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் ஓகேவா இங்கே எல்லாமே வந்து மாடல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரியல் இமேஜஸ் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறோம் எந்த ஆர்ட்டிஃபிஷியல் இமேஜஸும் கிடையாது ஆ ஓகே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ரியல் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆட்ரு பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து டூ டேஸில் கொரியர் பண்ணிடுவோம் ஓகேவா

ம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேம் ஓகே தேங்க்யூ பை